சமைப்பது சமைக்கறதுக்கு பெண்கள் மட்டும் அடிமை கிடையாது நாங்கள் ஆண்களும் சமைக்கிறதில் முக்கியத்துவம் நான் வீட்டில கொடுத்துட்ருக்கோம் டிவ் இங்கே லோக்கல்ல சமைக்கிறது வந்து வீட்டில காய்கறி நறுக்கறதில் இருந்து சமைக்கிறதில் இருந்து எல்லாமே நாங்களும் கலந்து பண்ணிட்டிருப்போம் வாரம் ஃபுல்லாக ஃபோ பொம்பளைங்க சமைப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் நாம் அங்கே ஆம்பளைங்க சமைப்போம் அதே மாதிரி பக்கத்தில் எதா சின்ன சின்ன ஃபங்க்சன் காதுகுத்து இந்த மாதிரி பர்த்துடே ஃபங்க்சன் இந்த மாதிரி வந்துச்சின்னா நாலு வீடு அஞ்சு வீடு சேர்ந்து ஆம்பளைங்களாக தான் சமைப்போம் நாங்களே சேர்ந்து காய்கறி நறுக்கி தக்காளி சாப்பாடு நா நாண்வெஜ் ஐட்டம் சிக்கன் மட்டன் வெஜ்டேரியன் எல்லாமே செய்வோம் வெளியே ஆக்கி சாப்பிடுறக்கும் போவோம் வெளியே போனமுன்னா நாண்வெஜ் ஐட்டலாம் செய்வோம் அதில் நான் இன்னும் சிறப்பாக செய்வேன் என் அப்போ வீட்டிலியும் விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சமைச்சி சாப்பிடுவோம் சமைச்சி சாப்புடுறப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நான் செஞ்சி சிறப்பாக செஞ்சிக் கொடுப்பேன் கொத்துப் பரோட்டா அதுபோக பிரியாணி சிக்கன் பிரியாணின்னா ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க விரும்பி கேட்பாங்க நான் சிறப்பாக செஞ்சிக் கொடுப்பேன் அதுபோக நான் பக்கத்தில் அண்ணாங்க நாங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றாக கலந்து தான் சாப்பிடுவோம் ஃபங்க்சன் இந்த மாதிரி நல்லது கெட்டது எதா இருந்தால் ஒன்றாக சேர்ந்து ஒன் நா சமச்சா அண்ணா காய்கறி நறுக்கி தருவார் அவரு சமைக்கிறப்போ நான் காய்கறி நறுக்கி தருவேன் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒன்றாக சேர்ந்திருவாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டாஞ்சோறோ சேர்ந்து சமைச்சி சாப்பிறப்போ இன்னும் மிக சிறப்பாக சந்தோசமாக இருக்கும் யா குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவு எல்லாமே பறந்து போயிடும் மனது வலி இருக்காது எந்த ஏற்ற தாழ்வும் இருக்காது குடும்பத்தில் வாரத்தில் சண்டை போட்டாலும் சண்டை நிற்காது சண்டை இல்லாமல் சந்தோசமாக இருப்போம் இதே வீட்டில எல்லாருக்குமே மிக சிறப்பாக சமைக்கிறது யாருன்னா எங்கள் அண்ணா தான் சமைப்பார் அவரு செய்யறதில் மட்டன் பிரியாணி சூப்பராக செய்வார் மட்டன் பிரியாணி சிக்கன் தொக்கும் செய்வார் மட்டன்னுன்னு கட் பண்ணிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி கோ கருவேப்பந்தழை கொத்தமல்லி தழை எல்லாம் நறுக்கி போட்டு வெங்காயம் நறுக்கி போட்டு மட்டன் மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி மட்டன்னு கூட போட்டு மட்டனை முதல்ல குக்கர் நல்லா வேக வச்சிருணும் அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டு வேக வச்சி கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணனும் ஃப்ரை பண்ணி உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக் பிடிச்சதுக்கப்புறோம் கூட ரைஸ் போட்டு ரைஸ் ஊற வச்ச ரைஸை நல்லா கழுவி எடுத்து அதில் போட்டு மூடி வச்சோமுன்னா நல்லா தொள கலப்பி விட்டு மூடி வச்சோமுன்னா கொஞ்சம் நேரத்தில் மட்டன் பிரியாணி ஆயிடும் அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் அதே மாதிரி தான் சிக்கனை வா முழு நாங்கள் வாங்கினா கடையில் வெட்ட மாட்டோம் நாட்டுக் கோழியாக வாங்கிட்டு வந்து வீட்டிலே கிளீன் பண்ணி நாங்களே வெட்டி சுத்தம் பண்ணி பீஸ் பீஸாக வெட்டி போட்டிருவோம் பீ வே வெட்டி போட்டு அதை கருவேப்பந்தழை கொத்தமல்லி தழை மசாலாத் மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றாக நறுக்கி போட்டு ஃப்ரை பண்ணி ஒன்றா சாப்பிடுவோம் முதல்ல எப்படி செய்யணும்னா வெங்காயம் கருவேப்பந்தழை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ம மா சிக்கன் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணனும் வேக விடணும் கூட சிக்கன் பீஸை போட்டு நல்லா வேகணும் நல்லா வேகுறப்போ அதில் இருக்கிற தண்ணி விடும் தண்ணி விட்ட தண்ணிலே நல்லா வேக விட்டமுன்னா அதில் உப்பு காரம் பிடிக்கும் உப்பு காரம் மு பிடிச்சதுக்கப்பறோம் நல்லா நல்லா சுண்டனும் சுண்ட விட்டு அதுக்கப்பறம் தண்ணி ஊற்றி எந்தளவு கொழம்பு வேணுமோ அந்தளவு தேங்காய் கல்ல தேங்காயை ஊற்றி விட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டோமுன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்பறம் வாழை இலையில தான் சாப்பிடுவோம் நாண்வெஜ் செஞ்சமுன்னா வாழை இல அறுத்துட்டு வந்து வாழை இலையில வச்சு மீன் ரோஸ்ட் மட்டன் பிரியாணி சிக்கன் தொக்கு இந்த மாதிரி வச்சி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் உன்னா இன்னும் ஆண்கள் தான் வீட்டில் மிக சிறப்பாக சமைப்போம்